என்னுடைய வீட்டுக்காரருக்கு எந்த ரெசிப்பி செஞ்சாலும் அவருக்கு உப்பு காரம் எதுவும் ஒரு சின்ன கம்மியாகக் கூடாது அதிகமாகவும் இருக்கக் கூடாது கம்மியாகவும் இருக்கக் கூடாது அது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் பசங்களுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும் அது பார்த்து பார்த்து நான் வீட்லேயே கொத்தமல்லி வறுத்து கடை மசாலா துக்கள் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் மட்டனை மட்டும் அதுவும் ஊரில் வெட்டுவாங்க அந்த கறியை எடுத்துக்கிட்டு மிளகா வறுத்து பொடி பண்ணுவேன் கொத்தமல்லி வறுத்து பொடி பண்ணிக்கிட்டு பட்டை லவங்கம் பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் வணக்கி கொஞ்ச தக்கா கொஞ்ச கே கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா உரலில் ஆட்டி அதை கறி நல்லா உப்பு காரம் போட்டு நல்லா வணக்கிட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கூட்ட ஊற்றி நல்லா வணக்கி குழம்பு செஞ்சால் எங்கள் பசங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் செய்வேன் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு தேங்காவை போட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குணுன்னு ரொம்ப நினைப்பேன் தேங்காய் எங்களுது இருக்கு அது ஒரு பத்து தேங்காய் உடச்சிக்கிட்டு கல்ல கொட்டை தூள் பண்ணி வச்சிக்கிட்டு கல்லையை பொடி பண்ணி வச்சிக்கிட்டு தேங்காய் வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு மைதா மாவு பெசஞ்சு வச்சிக்கிட்டு அவருக்காக செஞ்சு தருவேன் அது எனக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபையாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி தான் செஞ்சு தருவேன் அவருக்கு அதுன்னா ரெண்டு நாள் வச்சிகிட்டு கூட சாப்பிடுவாரு எண்ணெயிலேயே போட்டு எடுப்போம் கல் மேலே தோசக்கல் மேலே போட்டு எடுக்க மாட்டோம் எண்ணெயில் போட்டு எடுத்தால்தான் நாலு நாள் ஆனாலும் கிடாது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் நான் இப்டி தான் செஞ்சு தருவ எங்கள் பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாமே பிடிக்கும் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப நாண்வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு ரொம்ப நல்லா செய்வ மீன் குழம்ப விட டேஸ்ட்டாக செய்யறது வேறு எதுவுமே இருக்காது அவ்வளோ நல்லாருக்கும்